என்னாமா பூ வேணும் மல்லியா முல்லையா ஒரு முழம் ஐம்பருபா மா ஒரு முழம் ஐம்பதுருபா மா நீ ஒரு முழம் கேட்டால் தான்மா ஏற்றி சொல்லணும் நீ தான் அஞ்சு முழம் கேட்கிறியே அதனால் தான் ஐம்பதுருபானு சொல்கிறேன் இல்லைன்னா அறுபதுருபாய் எ பாருமா பூ பாருமா கொஞ்சம் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது என்னமா ஐம்பதுருபாமா ஐம்பதுருவாக்கி கம்மி கிடையாது நான் அறுபதுருபான்னு விற்பன்மா நீங்கள் அஞ்சு முழம் கேட்கறிங்கன்றதுனால நான் ஐம்பதுருபானு கொடுக்குறேன் இல்லைமா வராதுமா